எனக்கு என் அம்மா நிறைய குழிப் பணியாரம் அது இதுன்னு சமைத்துத் தருவாங்க எங்களுக்கு பிடிச்சதுலாம் சமைத்துத் தருவாங்க எங்களுக்கு ஃபேவரேட் வந்து பணியாரம் தான் எங்கள் அம்மா அது பண்ணும் போச்சுல நல்லாயிருக்கும் நாங்கள் என்ன கேட்டாலும் எங்கள் அம்மா பண்ணித் தருவாங்க எங்கள் ஆச்சிக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் என்ன கேட்டாலும் குழிப் பணியாரமாக இருந்தாலும் சரி சீடை முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி எதுனாலும் எங்களுக்கு பண்ணித் தருவாங்க நான் பண்ணித் தரமாட்டேன்னு மட்டும் என்றைக்கும் சொன்னதே இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் பண்ணித் தர்றேன்னு எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் நல்லா சமைப்பாங்க எங்கள் பாட்டி பண்ணுற முறுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் என்ன போடுவாங்கன்னு தெரில ஆனால் சூப்பராக இருக்கும் அதிரசமும் அப்படிதான் இருக்கும் சீடைனு ஒன்று பண்ணுவாங்க சின்ன சின்னதாக கட்டம் கட்டமாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வந்து பால்கொழுக்கட்ட நல்லா பண்ணுவாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எங்கள் அம்மா மாதம் மாதம் பண்ணி தருவாங்க நாங்கள் அதை நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இதே மாதிரி நிறைய திங்க்ஸ் பண்ணித் தந்திருக்காங்க அது அதில் எங்களுக்கு ஃபேவரட் வந்து பால்கொழுக்கட்ட தான் எங்க அம்மாக்கிட்டே பிடிச்சது எங்கள் அம்மா உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் கேளுங்கள் நான் பண்ணித் தாரேன் அப்படி சொல்வாங்க அப்றம் எங்கள் ஆச்சிட்ட எங்களுக்கு பிடிச்சது வந்து அதிரசம் எங்கள் ஆச்சி எப்போ எங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலே அதிரசம் முறுக்கு இதெல்லாம் சுட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்றம் எங்கள் அம்மாவுக்கு அவ்ளோவாக வேலை இருக்கும் அதனால எங்கள் அம்மா அவ்ளோவாக பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்க நான் எப்போ கேட்டாலும் பண்ணித் தருவாங்க அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா எங்கள் ஆச்சி தான் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் பார்க்க டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்